சமையலறையில வேற ஒருத்தவங்க அப்படின்னா நான் உள்ளே விடமாட்டேன் ஏன் கேட்டீங்கன்னால் வந்து அது என்னமோ எனக்கு பிடிக்காது ரிலேட்டிவ்வாக இருந்தாலுமே சரி நான் கிச்சன் உள்ளே மட்டும் யாரையுமே விட மாட்டேன் ஏன்னா எனக்கு கிச்சன்னால் ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கான இடம் என்னோடய பீஸ்ஃபுல்லான இடம்னா அதுதான் அதுவந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு அதுவந்து ஒரு ஃபேம்லி மாதிரி இந்த அடுப்பு பக்கத்தில் அந்த கப்போடு கீழே சிலிண்ட்ரு குக்கர் விசிலு எனக்கு மட்டும் தான் தெரியும் எந்தெந்த பொருள் எந்தெந்த டப்பாவில இருக்குது அப்பாடிங்கறதலாம் வந்து எனக்கு மட்டும் தெரியும் ஒரு ஆயில் தீந்துட்டுன்னால் இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு ரிலேட்டிவோ இல்லை வேற யாரோ ஒரு மூணாவது மனுஷங்களோ யாராது ஒருத்தங்க வராங்கள் வச்சிகோங்களேன் அவங்கள வந்து சமைக்க சொல்கிறோன்னு வச்சிகோங்க தேடுவாங்கள் ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியாது எந்த பொருள் எங்கே இருக்குன்ட்டு ம்மா கடுகு எங்கே இருக்குது இந்த எண்ணெய் எங்கே இருக்குது அப்படிம்பாங்க நம்ம அதை தேடி எடுத்து அவங்க கையில கொடுத்து சமைக்கிறத்துக்குள்ள நம்மளே சமைச்சிட்டு போயிடலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்கு சுத்தமாக வச்சிப்பாங்களான்னு தெரியாது அவங்க சுத்தமாக வச்சாலும் எனக்கு அது சுத்தமாக தெரியாது ஏன்னா என் கைப்பட நான் அந்த கிச்சனை சுத்தமாக வச்சால் தான் எனக்கு பிடிக்கும் அதனாலயே சும்மா யாரையாவது ரிலேட்டிவ் வராங்கள் அப்படின்னா இந்தாங்க காயை கட் பண்ணி கொடுங்களேன் அப்படின் வேணாம் சொல்லுவேனே தவிர அவங்கள சமைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது அதில் என்னமோ எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நேரத்தை எப்படி செலவிடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்படி சமைப்பீங்க நான் அந்த மாதிரி சமைப்பேன் நீங்கள் எந்த மாதிரி சமைப்பீங்க அப்படின்னு ஒவ்வொரு பேசி கேட்கும் போது தான் தெரியும் வித்தியாச வித்தியாசமாகவும் இருக்கும் ஓ இதில் இப்படி கூட சமைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும்